நல்லா உழுது போட்டு அதுக்கு ஒரத்தை நல்லா எருவு கொட்டி நல்லா தண்ணி விட்டு மரத்துங்கள ஆழமாக நோண்டி வாழை மரம் வைக்கலாம் தென்னமரத்தை வச்சி தென்னை மரத்துக்கு உப்பு கொட்டுவாங்க அடியில் ஒரத்தில் மாதிரி பூஞ்செடி முருங்கை மரம் வைக்கணும்னா முருங்க மரத்தை இன்னும் நல்லா ஆழமாக நோண்டி முருங்க மரம் குச்சி வச்சி அதுக்கு மேல கொஞ்சோண்டு சாணி வச்சி அதை உலுற விடுவாங்க கனகா மரத்துக்கு நல்லா செம்மண்ணு போட்டு அதை அடியில் ஆழமாக வச்சி அதுக்கு நட்டு அது கனகா மரம் தண்ணி ஊற்றி அது நல்லா ஒரு உற்பத்தி பண்ணுனா அந்த பூ பூத்து அந்த காய் வந்து அந்த காய் கொட்டி அங்கங்க பூவா அது உ உளுந்த வித அது அது உற்பத்தி ஆகிடும் கனகா மரம் மல்லிகைப்பூவும் அந்த மாதிரி தான் அது கொடியா அப்படியே வச்சோம்முன்னா அந்த கொடி துலுந்து அது அதுக்கு தண்ணி செம்மண்ணு கரு மண்ணு ரெண்டும் கலந்து உரம் போட்டு வச்சோம்முனா அந்த மரம் ஸி மல்லிகைப்பூவு அது வளர்ந்து வந்துடும் மல்லிகைப்பூவு இது மாதிரி கனகா மரம் வரும் வாழை மரம் வந்து நல்லா தண்டு அடித்தண்டு அப்படியே வெட்டி அந்த தண்ட கழைக்கட்டுல பறித்து அது ஆழத்தில் வச்சால் அது வாழை மரம் வந்துடும் தென்னமரத்துக்கு தான் அது உப்பு போட்டால் அது வந்துடும் இந்த மாதிரி மடி கொடிகளை எல்லாம் இந்த மாதிரி வளர வைக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சி உப்பு ரோஸ் வந்து அவங்க ரோஸுலயே மண்ணு கொஞ்சோண்டு செம்மண்ணு மாதிரி அந்த ரோஸுல கொடுப்பாங்க அந்த மண்ணோட கொண்டாந்து அந்த ரோஸை நல்லா கொத்தி விட்டு அந்த ம களைக்கட்டுல அந்த ரோஸுக்கு தண்ணி ஊற்றி அதை ஆழமாக வச்சால் அந்த ரோஸு வளர்ந்து அந்த ரோஸு வந்துடும் அந்த மரிங்கள் தான் மடி சே கொடி மரங்களெல்லாம் வளர வைக்கிறது